இப்போ இருக்கிற மாணவர்களெலாம் வந்து ஒழுங்காக பள்ளிக்கு போக முடியாததுக்கான காரணம் வந்துட்டு பார்த்திங்னா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து போக்குவரத்து தான் போக்குவரத்துங்கின்றது பார்த்திங்கனா கிராமத்தில் இருந்து போகிற ஏழை மாணவர்க்கெலாம் வந்து போக்குவரத்து வசதியே கிடயாது அப்படியே இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்னா டைமிங்க்கு தான் வந்து பஸ் இருக்குது அந்த டைமிங்கில் வந்துட்டு ஒரு சில மாணவர்கள் வந்து ரெடியாகி போ ஸ்கூலுக்கு போயிடராங்க ஒரு சிலர் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்னா அவங்க பேரெண்ட்ஸ்னாலே வந்து அந்த டைமிங்க்கு வந்து ரெடி பண்ணி அந்த பஸ்ஸுக்கு வந்து தாட்டிவிட முடியறது இல்லை இதனாலே வந்து அவங்கனால ஸ்கூலுக்கு போக முடியறது இல்லை இதில் வந்து ஒரு சிலர் வந்துட்டு பார்த்திங்னா பஸ் போயிருச்சுனாலும் வந்துட்டு பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூ விட்டுட்டு கூப்பிட்டு வரவங்களும் இருக்காங்க அது எல்லா நாளையிலும் அப்படி முடியறதே கிடையாது இதனாலயே வந்துட்டு பார்த்திங்னா நிறையா பசங்கள் இப்போ இருக்கற பசங்கள் எல்லோருமே வந்து ஸ்கூலுக்கு போவதே இல்லை ஸ்கூலுக்கு போவதே கிடயாது அதனாலே சீக்கிரம் வந்து கொழந்தை தொழிலாளராக ஆயிடறாங்க அது வந்து எப்படி ஆகிறாங்க வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி வந்து பள்ளிக்கு போகாமல் வந்துட்டு வீட்டில் வந்து விளையாண்ட்டுருக்காங்க அதை வந்துட்டு அவங்க பேரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு எங்களோடேயே நீ வந்து வேலைக்கு வா அப்படினு சொல்லிவிட்டு வேலைக்கு கூட்டி போயிடறாங்க அதனாலையே வந்துட்டு சீக்கிரமா வந்து கொழந்தை தொழிலாளராக ஆயிடறாங்க படிப்பு மேல் வந்து ஒரு அக்கறை ஒரு கவனமும் இருக்கிறது இல்லை இதனால் வந்துட்டு நம்ம தமிழ் கவர்மெண்ட் வந்துட்டு போக்குவரத்து வசதி வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாவே போதும் எல்லா பள்ளி மாணவர்களும் வந்து ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போய் நல்லாவே படிச்சு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து பார்க்கலாம்